சின்ன வயசுலருந்து நான் நல்லா படிக்கணும்னு எனக்கு அம்மா அப்பா வந்து ரொம்ப என்ன வந்து படிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையை தூண்டி விட்டாங்க அவங்க கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறதை பார்க்கும்போது நான் படிக்கணும் அப்படின்னு என் மனசில் பதிய வைச்சி நான் நல்லபடியாக படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் எயித்து வரைக்கும் கிராமத்துலேயே தான் எயித்து வரைக்கும் படித்து முடித்தேன் எயித்து படித்து முடிச்சுட்டு நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நாலு வருஷம் நான் வந்து வெளியில் போய்ட்டு சேத்துபட்டில் போய்ட்டு தான் நாலு வருஷம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அதை முடிச்சுட்டு வசதி வாய்ப்பு இல்லாததுனால நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் தான் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அப்பா அம்மாவுடைய ஆசைக்காக நான் ஒரு டிகிரி முடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வெளியூரில் போய்ட்டு காலேஜு உத்திரமேரூரில் போய் காலேஜ் படித்து முடித்தேன் அது முடிச்சுட்டு நான் டிகிரி வாங்கின உடனே என்னுடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நானும் அவங்க ஆசைப்படியே நான் ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்ட்டு படித்து முடித்து டிகிரியும் வாங்கிட்டேன் அதை தாண்டி எங்கள் அம்மா அப்பா வந்து நான் நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க எனக்கு வந்து சின்ன வயசுலருந்தே டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால சின்ன வயசுல படிக்கிறதுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் டான்ஸ்லாம் எந்த ஒரு காம்பட்டீஷன் வைச்சாலும் அதில் நான் சேர்ந்துப்பேன் அதுபோல் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைச்சாலும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனைச்சாலும் எங்கள் வீட்டில் என்னை கோஆப்ரேட் பண்ணி என்னை அதில் சேர்த்து விட்டு அவங்க அதை சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி நானும் சேர்ந்து நல்லபடியாக அவங்க ஆசை படி படிக்கவும் செஞ்சேன் அதை தாண்டி என் ஆசைக்காக அவங்க நான் எதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனைச்சாலும் என்னை அதில் சேர்த்துவிட்டாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்க ஆசையை நெறைவேத்திட்டு நானும் நல்லபடியாக படித்து முடிச்சுட்டேன் என்னுடைய அக்கா அண்ணா எல்லோருமே எனக்கு ரொம்ப சப்போட்டிவாக இருப்பாங்க அவங்களும் அம்மா அப்பா படி நான் சொல்கிற மாதிரி நல்லா படிக்கணும் வளரணும்னு ஆசைப்பட்டாங்க எங்கள் அம்மா அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைச்சி இப்போ நாங்கள் எல்லோருமே ஒரு ஒரு வேலைக்கு எல்லாத்துக்கும் போய்ட்டு நாங்கள் தம்பியை படிக்க வைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் எந்த குறையும் இல்லாமல் அம்மா அப்பா எங்களை நல்லபடியாக வளர்த்துட்டாங்க என் வாழ்க்கையில் எப்பயுமே எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக பாத்துக்கிறாங்க நல்லபடியாக வளக்கிறாங்க